ஆ ஹலோ ஸ்விகிங்களா சார் இந்த மாரி சென்னை டூ கோயம்பத்தூர் வந்துவிட்டு நாங்கள் ஃபேமிலியாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறோம் ஆ ஆமாம்ங்க நைட் வந்து இப்போ பார்த்திங்கனா டைமு பன்னென்டு மணி ஆயிருச்சு ப்ளஸ் இங்கே ஃபுல்லாக மழை பேஞ்சிட்டுருக்குதுங்களா அதனால வந்துவிட்டு இங்கே ட்ரெயின்லயுமே எதும் ஃபுட்டு அவைலபிள் இல்லை ப்ளாட்ஃபார்மில் இந்த மாரி விற்கிறவங்களும் யாரும் அவைலபிளாக இல்லைங்களா அதனால நீங்கள் கொஞ்சம் வந்துவிட்டு ஒரு நாலு பேர்த்துக்கு வந்துவிட்டு கவுன்ட்ரு மெஸில் கவுன்ட்ரு மெஸில் வந்துவிட்டு நீங்கள் நெய் ரோஸ்ட்டு இட்லி ம சட்னி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆமாம்ங்க ஆமாம் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு வந்துவிட்டு ஈரோடு வந்துரும் ஆமாம்ங்க சார் அந்த ஆ ஆமாம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துவிட்டு இருக்கும்லே கவுன்ட்ரு மெஸ்ஸு ஆ அங்கே இருந்து வாங்கிட்டு வந்து என்ன இங்கே வந்துவிட்டு நாங்கள் எந்த கோச்சில் இருப்போன்னா ஏ ஒன் கோச்சில்ருப்போம் ஆமாம்ங்க சார் ஃபர்ஸ்ட்டு ப்ளாட்ஃபார்ம்மில் வந்துரும் ஒன் ஓ க்ளாக்கு ஆ ஆமாம்ங்க சார் ஆ ஓகேங்க சார் அது மட்டும் கொஞ்சம் டெலிவரி பண்ணிங்கனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆ ஓகேங்க சார் ஆ இந்த நம்பரை கான்டேக்ட் பண்ணுங்கள் ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ